இருவது பன்னெண்டு ரெண்டாயித்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயித்து தொண்ணூற்றி அஞ்சு பதினேழு ஏழு ரெண்டாயித்து ரெண்டு இருவத்தி ஆறு ஒன்று அ ரெண்டாயித்து ஒம்பது எட்டு ஏழு ரெண்டாயிரம்